ஹல் ஹலோ ஹல் ஆ ஹலோ மேம் நான் இதுமாரி எம்ஏ இங்கிலிஷ் வர படிச்சிருக்கேன் மேம் நெக்ஸ்ட்டு மன்த்தோட எனக்கு படிப்பு முடியுது மேம் வெளியில வேறு எங்கேயாது நீங்கள் வேலை வாங்கித் தர முடியுமா மேம் ரெக்கமெண்டு

அம்மா அப்பாலாம் கூலி தான் மேம் ஓ அன்னன்னைக்கு சம்பாரிக்கிறது அன்னன்னைக்கு செலவு மேம் நான் இங்கிலிஷ் மேம் பிஏ இங்கிலிஷ் முடிச்சு எம்ஏ இங்கிலிஷ் படிச்சு ஆ இருக்கேன் மேம் டீச்சிங் லைனில் போகலானு இருக்கேன் மேம் ஏதாவது கவர்ன்மெண்ட் ஸ்கூலில் இல்லை க்ளர்க்கு இதுமாரி வேலை கிடச்சாலும் பரவாயில்லை மேம் ஓகே மேம் யெஸ் மேம் ஆ ஓகே ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம் ஓகே ம்